கால்நடை வடர் வளர்ப்பது தொடர்பாக பொதுவான சில விதிமுறைகள் சட்டங்கள் என்னென்னா கால்நடைகள் நம்ம வளர்க்குற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் கால்நடைகளையும் சுத்தமாக வச்சுக்கணும் சுகாதாரமாக வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு ஈடு அல்லது மாதத்துக்கு ஒரு ஈடு கால்நடை மருத்துவர்கிட்ட காட்டணும் கால்நடை மருத்துவரை வச்சு ஆலோசனை பெறணும் மற்ற வேறு எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் சரி யூடியூப்பில பார்த்தோம்னா வரும் அதை வச்சும் ஒரு சில ஆலோசனைகளை பெற்றுக்கலாம் இல்லையா ஒரு சில செய்தித்தாள்கள் மூலமும் என்னென்ன நடக்குது கால்நடை வளர்ப்பு பற்றி புதுசாக ஏதாவது வந்துருக்குதா ஏதேனும் நோய் இருக்குதா ஏதேனும் நோய்கள் வந்துருக்குதா என்பது பற்றியும் பார்க்கலாம்